நான் வந்து பொதுவாக பள்ளிப்பருவத்துலிருந்தே தோட்டமிட ஆரமிச்சுட்டேங்க இந்த தோட்டத்தில் ஆர்வம் எப்படி வந்துச்சுன்னால் எங்கள் அப்பா வந்து பொதுவாக ஒரு விவசாயிங்கள் எங்கள் ஊரில் வந்து ஒரு பெரிய குடும்பம் அது அது வந்து அவரு கிட்டே ஒரு பத்து ஏக்கர் நிலம் இருக்குது அவரு என்ன பண்ணுவாருனால் எல்லா விவசாயமும் பண்ணுவாருங்க நெல்லுலிருந்து முந்திரிலிருந்து பலாவிலருந்து வாழையிலருந்து கரும்பில் எல்லாமே பணம் எல்லாமே ஆர்வம் அவருக்கு என்னென்னா இப்போது ஊரில் வந்து பத்துப் பேர் இருக்காங்கன்னால் அதில் வந்து முதல் ரெண்டு இடத்துல வந்துடுவாருங்க எப்படி பண்ணுவாரோ என்ன பண்ணுவாரோ பொழுதுக்கும் தோட்டத்திலேயே தான் இருப்பார் பயிர் வைக்கிறதிலேயே தான் இருப்பார் தண்ணி பாய்ச்சிருதுலேயே தான் இருப்பார் நான் என்ன பண்ணுவேன் அதை பார்த்து பார்த்து பார்த்து எனக்கும் அந்த அந்த ஆர்வம் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சிங்க அதனால் நம்மளும் ஏதாச்சும் ஒரு தோட்டம் பண்ணுற மாதிரி என்ன பண்ணணும்னால் அந்த அந்த இடத்துலே வீட்டுக்கு பின்னாடி கொஞ்சம் இடம் கிடக்கு அவரு பயிர் வைக்கும் போது நானும் அவர பார்த்து கற்றுட்டு நானும் ஒரு சில பயிர் வைச்சேன் அவரு அந்த பயிர் வைக்கிறார ஓகே நம்ம புதுசாக ட்ரை பண்ணுவோம் அவர மாதிரி அப்படினு சொல்லிட்டு மிளகாய் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் வாழைப் போட்டிருக்கேன் அப்புறம் வந்து இந்த பாகக்கா பாகக்காலாம் ஈஸியா விளையுங்க நம்ம சின்னதாக ஒரு பள்ளம் தோண்டி அதை முளைய வைச்சோன்னா விதை முளஞ்சி வந்துடும் கொடி ஏற்றி அதுக்கு ஒரு பந்தப் போட்டுவிட்டு மருந்து தெளித்து விட்டோன்னா அது அழகாக காய்ச்சிருங்க அதனால தோட்ட பயிரில் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஆசை அப்புறம் வந்து தக்காளிச் செடி தக்காளிச் செடி எலுமிச்சை எல்லா தோட்டத்து செடி எல்லா செடியும் வச்சு பார்த்துருக்கோம் நிறையா வச்சுருக்கேன் முள்ளங்கி செடி வச்சுருக்கேன் அவரை செடி இருக்குது சுரச் செடி இருக்குது எல்லா செடியும் பண்ணி இப்போ சிறப்பாக பண்ணிகிட்டுருக்கேன் இந்த ஆர்வமெல்லாம் எனக்கு எப்படி வந்ததுன்னால் எங்கள் அப்பாவை பார்த்து பார்த்து பார்த்து அப்படியே கற்றுகுன்னு இருந்தேன் ஒன்று ஒன்றா கற்றுக்கிட்டு இப்போ நிறைய தெரியுங்க எல்லாத்துக்கும் காரணம் வந்து எங்கள் அப்பா தாங்க